ஹலோ முனியாண்டி விலாசா நாங்கள் சாப்பாடு ஆர்டரு கொடுத்து இருந்தொல்ல அவங்க தான் பேசுகிறோங்க எய் பெயரு மாரி நாங்கள் சாப்பாடு ஆர்டர் கொடுத்து இருந்தோம் ஏ நாங்கள் கொடுத்த ஆர்டர் இல்லாமல் நீங்கள் என்னெனா சிக்கன் பிரியாணி கேட்டால் வெறும் பிரியாணியை கொடுத்து இருக்கிங்க அப்பறோம் இந்த என்ன தந்தூரி சிக்கன் கேட்டால் காலிஃப்ளவர் பக்கோடாவை கொடுத்து இருக்கீறிங்க மட்டன் சூப்பு கேட்டால் வெஜ்ஜி சூப்பை கொடுத்து இருக்குறிங்க என்னங்க ஆர்டர் பண்ணி இருக்கீங்க ஏங்க உங்க மேலே நம்பிக்கை வச்சு தான நாங்கள் ஆர்டர் பண்ணி இருந்தோ இப்படி என்னாங்க மாற்றி மாற்றி கொடுத்து இருக்குறீங்க இப்படி கொடுத்தா எப்படிங்க அப்புறம் உங்கள்கிட்ட நாங்கள் மறுப்புடியும் ஆர்டர் கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு நாங்கள் என்ன ஆர்டர் கொடுத்தோம்மோ அதை நீங்கள் வந்து எங்களுக்கு சரி பண்ணி செஞ்சு அனுப்புங்கள் அப்படி இல்லைனா நாங்கள் கொடுத்த பணத்தை ரிட்டன் பண்ணிடுங்கள்